நான் வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருந்துகிட்டுருக்கும் போது கொஞ்சம் புக்ஸ் படிக்கலான்னு தோணுச்சுங்க படிக்க தோணும் போது எங்கள் ஃப்ரெண்ட்டுகள்கிட்ட கேட்டேன் என்ன புக்ஸ் படிக்கலாம் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் சொல்லி கேட்கும் போது அவங்க கருத்தம்மா கருவாச்சி காவியம் இதெல்லாம் படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படினு சொல்லியிருந்தாங்க சரி அவங்க சொன்னாங்களேனு சொல்லி நான் சும்மா தான் படிக்க ஆரமித்தேன் க கருவாச்சி காவியம் அதெல்லாம் படிக்க படிக்க படிக்க என்னையே மீறி நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன் அது என்னால் மறக்கவே முடியாது அது புக்கு படித்ததுக்கு அப்புறம் நானும் நிறையா பேருக்கு இந்த புக்கை படிங்க நல்லா இருக்குது ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு ரியாலாக இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அப்படினு சஜாக்ஷன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அக்னி சிறகுகள் புக்கு படிச்சுட்டு நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அழலை பட் ஆனால் சந்தோஷம் பட்டேன் என் மனது ரொம்ப கவர்ந்த புக்குனு சொல்லலாம் அக்னி சிறகுகள் அப்புறம் புது கவிதைகள்னு சொல்லிவிட்டு படித்திருக்கேன் அப்புறம் புதுமைப்பித்தன்னு சொல்லிவிட்டு அது ஒரு புக்கு படித்திருக்கேன் நிறையா புக்ஸ் படித்திருக்கேன் ஆனால் இப்போது படித்து ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வரலை ஆனால் எனக்கு இப்போ புக்கு அப்படினு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வரது எனக்கு வந்து கருவாச்சி காவியம் இந்த க இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு புதுமைப்பித்தன் கிறுக்கல் கிறுக்கல் அது நான் படித்திருக்கேன் கிறுக்கல் அதெல்லாம் படித்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக் அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த டாப்பிக்கெல்லாம் நான் மறக்கவே முடியாது அதில் இருக்க கவிதைகள் அப்படிலாம்